திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சங்க காலத்திலேருந்தே இடம்பெற் இடம்பெற்றுட்டு தான் இருக்குது இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இந்திய அளவில் ஒரு முக்கியமான மாவட்டம் தான் சொல்லணும் சங்க காலத்தில சேரர் சோழர் பாண்டியர்கள் எல்லோருமே ஆட்சி பண்ண ஒரு மாவட்டம் தான் அது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தான் திருச்சிராப்பள்ளியோடய ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் அப்படினு பார்த்தோம்னா காவேரி ஆறு இந்தக் காவிரி ஆறுக்கு இன்னோரு பேரு பொன்னி நதி அப்படி சொல்வாங்க இந்தப் பொன்னி நதி கான்சப்ட் வச்சுதான் அந்த இப்போ கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் கூட வந்துச்சு சோழர்களுடைய சிறப்புப் பற்றி அந்தப்படம் ரொம்ப சிறப்பாகவே கூறும் ஸோ அதுக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்கற சரௌன்டிங்கில் தான் அந்த அந்த ஏரியாவெலாம் சொல்லுவாங்க சோழர்களுடைய பகுதியாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சோழர்களுடைய பகுதியை வந்து பாண்டியர்கள் பிடித்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சேரர்கள் வந்த ஆன் ஆட்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து களப்பிரர்கள்கூட திருச்சியில் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கூடத் திருச்சியில் வந்து குடவரைக்கோயில் கட்டப்பட்டது ஸோ அப்போ சங்க காலத்துலேயே பல்லவர்கள்கூட ஆட்சி பண்ணதுக்கு உதாரணம் இருக்குது திருச்சி மலைக்கோட்டையில் வந்து பார்த்திங்கனா ஒரு மூணுநாலு அரசர்கள் வந்து விதவிதமாகக் கோயில் கட்டினதுக்கான எவிடெ ஆதாரங்கள் அங்கே இருக்குது ஸோ மாமல்லன் சொல்லக்கூடிய மகேந்திரவர்மன் பல்லவன் நரசிம்மப் பல்லவன் அவங்கள்லாம் குகைவரக்கோவில் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க வ பார்த்தின்னா சோழர்கள் வந்து அங்கே திருச்சியில் சரௌன்டிங்கில் சிவன் கோயில் நிறையா கட்டியிருக்புபறம் பல்லவர்கள் வந்து பார்த்தின்னா விநாயகர் கோயில் அடுத்து கட்டியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தன்னா நாயக்கர் காலத்தில் நிறையா மண்டபங்கள் கட்டியிருக்காங்க தெப்பக்குளங்கள் கட்டியிருக்காங்க கோபுரங்கள் கட்டியிருக்காங்க இந்தமாதிரி நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தம்னா திருச்சியில் ரொம்ப திருச்சி சுற்றிலும் ரொம்ப ஃபேமசான ஒன்று கோயில் பார்த்தம்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பார்த்தம்னா சு திருச்சி சுத்தி இருக்கிற இருபது இருபத்தஞ்சி கிராமத் இருபத்தஞ்சி மாவட்டத்தில் இருந்து திருச்சியில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி சுற்றிலருக்க இருபத்தஞ்சி மாவட்டத்திலருந்து அவங்க ஊரில் இருந்து எல்லா கிராமத்தில் இருந்து அவங்க அவங்க மக்கள் வந்து நடைப்பயணமாகவே வருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான கோயில் அது சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவில் அடுத்தது இங்கே காந்தி மார்க்கெட்டு ஒன்று இருக்குது இந்தக் காந்தி மார்க்கெட்டு வந்த பார்த்திங்கனா கிட்டத்தட்ட சௌத் தமிழ்நாடு நார்த்தில் வந்து பார்த்தன்னா இங்கே விழுப்புரத்தில் இருந்து இங்கே மதுரை வரையும் இந்தச் சைடில் வந்து பார்த்தம்னா நாகரு நாமக்கல் நாமக்கல் ஈரோடில் இருந்து இந்தப்பக்கம் நாகப்பட்டிணம் கன்னியாகுமாரி இதுவரையும் வேளாங்கண்ணி வரையுமே பார்த்தம்னா காய்கறிகளுக்கு இங்கே ஃபேமசான சந்தைனு பார்த்தம்னா நம்ம திருச்சி காந்தி மார்க்கெட்டு தான் ரொம்ப ஃபேமசான ஒரு சந்தை ஸோ அதனால திருச்சியில் வந்து பார்த்திங்கனா எல்லாமேத்துக்கு சென்டரான ப்லேஸில் இருக்கறதுனால எல்லாத்துக்கும் போக்குவரசு சீக்கு ட்ரெயின் வசதி இருக்குது பஸ் வசதி பஸ் வசதி இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிருக்கு ஸோ எல்லாமே இருக்கறதுனால திருச்சி மாவட்டம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமசான மாவட்டம்தான் நல்லா வளர்ச்சியடைஞ்கிட்டே தான் இருக்குது இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் சொல்லி நான் வேண்டிக்கிறோம் தேங்க் யூ